பாட்டு பாடுகிறது வந்து எல்லோருக்கும் பிடிக்காது ஒரு சில பேர் அந்த மூச்சுத் திணறல் மூச்சுக் கட்டுபாட்டோடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூச்சு விடாமல் பாடணும் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் தான் நினைப்பாங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க மூச்சு விட்டு தான் பாடுவாங்க ஸோ நம்மளும் அவங்களும் பாடுகிறாங்க நம்மளும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ முடிகிற திறனை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி மூச்சு ஒரு சில பேரால் செய்ய முடியும் ஒரு சில பேர் மூச்சை என்ன பண்ணிவிடுவாங்க விட்டு தான் பாடுவாங்க நம்ம அப்புறம் மற்றவங்க வந்து தினமும் வந்து அந்தப் பயிற்சியை ஒரு சில பேர் வந்து வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து வேலை செய்யாமல் வேலை சொல்லாமல் இருந்தால் அவங்களுடைய ஒர்க் மட்டும் இருந்துச்சின்னால் அந்தப் படிக்கிற ஒர்க் மட்டும் இருந்துச்சின்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் எடுத்துப்பாங்க ஒரு சில பேர் வந்து இந்தக் கஷ்டப்படுகிற குடும்பத்தில் இருக்குற அந்தப் பிள்ளைங்கலாம் என்ன பண்ணுவாங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் வேலை செய்ய சொன்னாங்கன்னால் அந்த வேலையும் செஞ்சுட்டு முடித்துட்டு டைம் இருந்தால் தான் அவங்களால ப்ராக்டிஸ் எடுத்துக்க முடியும் இதனால் வந்து ஒரு சில பேர் வந்து கஷ்டப்படுகிறாங்க ஒரு சில பேர் வந்து பயனடைகிறாங்க அதனால் வந்து ஒரு திறனை வளர்த்துக்குறதுக்கு வந்து அவுங்கவங்களுடைய வறுமை குவாலிஃபிகேஷன் தான் வந்து காரணம்